ஹலோ இது ஐயப்பன் ஜவுளிகங்ளா நாங்கள் திருச்சி டால்மேலேருந்து பேசுகிறோய்ங்க உங்கள் இங்கே விசாரிச்சோம் உங்கள் ஜவுளி கடையில் கொஞ்சம் ஜவுளி கிவுளிலாம் ரேட்டு ரீசனப்பிலாக இருக்கும் குவாலிட்டியாகவும் இருக்கும் சொல்லி சொன்னாங்கள் ஆ அதுக்கு தான் நம்ம பசங்களுக்கு எடுக்கலாம்னு கேட்குறேங்க அந்த நம்ம பசங்களுக்கு தகுந்த மாதிரி ஜீன்ஸு ப்பேண்ட் இந்த ஜீன்ஸு ஆ டாப்லாம் எவ்வளோங்க வரும் சரி சரிங்க ஆ டிஸ்கௌவுண்ட் தருவீங்களா எத்தனை பர்ஸன்ட் டிஸ்கௌவுண்ட் தருவீங்க ஆ ஓ அதுக்கப்புறம் ஜிஎஸ்ட்டி வேறு உண்டுங்களா அமௌன்ட்டு மேடம் எங்கள்கிட்டே வந்து இது தான் மேடம் கார்டு தான் கார்டுலாம் ஏற்றுவீங்களா கேஷ் கேஷ் இல்லை கார்டு இப்போ அதேமாரி வேறு பசங்களுக்கு இந்த ஸ்கூல் யூனிஃபார்மு மற்றது லேடீஸ்ங்களுக்கு ரெடிமேட் சுடிதார் போக்குவரத்து அந்த இதெலாம் இருக்குதுங்களா ஆ ஆ அதெலாம் எப்படிங்க ஃபார் மீட்டரு பீஸ் என்ன ரேட்டுங்க

சரிங்க அப்புறம் இந்த இதெலாம் சுடிதார் மெட்டிரியெல்லாம் என்ன ரேட்டுங்க

சரிங்க நமக்கு ரெடிமேடு இருக்குது உங்கள்கிட்ட ரெடிமேட் எல்லா சைஸும் இருக்குதுங்களா

ஆ ஆ அந்த ஜென்ஸு ஷர்ட்டில் வந்து நாற்பத்தி நாலு நாற்பத்தி ஆறு சைஸ்லாம் கிடைக்குங்களா பெரிய சைஸ் ஏன்னால் பெரிய சைஸ் தான் பெரும்பாலும் வெளியில் கிடைக்காது ரேரு அப்படிம்பாங்க ஆ ஆ நமக்கு கொஞ்சம் ரேட்டு ரீசனப்லாக பார்த்து முதல கொடுங்க ஆனால் நீங்கள் பார்த்து கொடுக்கிறத பொறுத்து நாங்கள் அடுத்து அடுத்து எங்கள் ரிலேட்டிவ்லாம் நிறைய பேர் இருப்பாங்கள் நாங்கள் வந்து வாங்கிக்குவோம் ஆ சரிங்க மேம் நன்றிங்க